இந்த தீபக் ஆட்டோக்காரங்களா நாங்கள் இங்கே பக்கத்து தெருவிலேருந்து பேசுகிறேங்க மதுரைலேருந்து திண்டிவனம் போக எவ்வளோ வாடகைங்க வரும்

வேறு ஆரோ வேறு ஆட்டோக்காரங்க ஆயிரத்து ஐந்நூறுரூவாய்க்கி தரேங்கிறாக நீங்கள் என்னக் குறைச்சி எதுவும் பேசமாட்டிங்களா ஆ ஆ இல்லை திண்டுக்கல்லுப்பா திண்டுக்கல்லுக்குள்ளே தான் நான் நகரத்துக்குள்ளே இருக்கேன் அங்கே காலையில் ஏழு மணிக்கு கிளம்பிட்டு அன்றைக்கு ஒருநாள் இருந்துவிட்டு அடுத்த நாள் மறு நாள் ஏழு மணிக்கு தாங்க வரணும் போகிறப்ப லன்ச் எல்லாம் நிற்பாட்டிப் போகலாம் இல்லைங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சின இல்லைங்களே உங்களுக்கு ரூம் வசதி எல்லாம் ரெடி பண்ணி நான் கொடுத்தர்றேங்க ஒன்றும் பிரச்சின இல்லை உங்களுக்கு சரி ஃபைனலாக ரெண்டு ஐந்நூறு வாங்கிக்கங்க எங்களோடு வந்துட்டு வந்துடுங்க சரி பார்த்துக்கறேன் வாங்க அதுனால் ஒரு பிரச்சினல்லப் போய்விட்டு வந்துடலாம் மூணுப் பேர் போகப் போகிறோம் ஆ காலையில் ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுங்கப் போய்விட்டு வந்துடலாம் ஆ சரிங்க ஆ சரிங்க நான் நானும் உங்களுக்கு ஆறு மணிக்கு கூப்பிட்றேன் உடனே கிளம்பி வாங்க போய்விட்டு வந்துடலாம் ஆ சரி